ஆ ஆ சொல்லுங்கள் அக்கா ம் ம் ஆ வீடு நல்லா இருக்குது பட் ஆனால் சின்ன சின்ன ஃபிளம்பிங் ஒர்க் கொஞ்சம் இருக்குது மேம் இந்த ஏசியில் வந்து லைன் மாற்றணும் அண்ட் தென் பாத்ரூமில் வந்துட்டு எங்களுக்கு கொழால ஏதோ அடைத்திருக்குன்னு நினைக்கிறேன் வாஷிங் மெஷின் ஃபிட் பண்ணால் தண்ணி ஃபோர்ஸாக வராது போல் அது கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் மேம் ஏசியில் லைன் கொடுக்கணும் மேம் அது வந்து நீங்கள் இப்போது ஆல்ரெடி கொடு அதான் மேம் ஆல்ரெடி லைன் இருக்குது பட் ஆனால் அது ஏதோ ஷாட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க புது லைன் இழுத்தா கொஞ்சம் பெஸ்ட்டுன்றாங்க ஏன்னா நாங்கள் இன்வெட்ரு ஏசின்றதுனால கொஞ்சம் அதிகமாக கரண்ட்டு இழுக்கும் ஸோ அதனால் ஷாட் ஆகிடக்கூடாதுல போட்டோடன்னையும் திருப்பியும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து தான்ங்க மேம் ஆ ஆமாங்க மேம் ம் ம் ம் இல்லை மேம் என் ஹஸ்பண்டே பார்ப்பாங்க ஓரளவு இந்த கரண்ட்டு சர்க்கியூட்லாம் எப்படின்னு அவங்க செக் பண்ணதில் தான் சொன்னாங்க ஏசி அவருக்கு எடுக்கலை மாட்டினதுல ஸோ அதனால் ஏதாவது கரண்ட் ப்ராப்ளமாக தான் இருக்கும்

ஆமாம் வரல மத்தக் குழாயிலையுமே வரல பாத்ரூமில் வந்துட்டு மத்தக் குழாயிலையுமே வரல ஷவரும் உப்பு அரித்திருக்குப் போல் ஐ திங் வரப் பைப் லைனில் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் மேலே டேங்க்கு கிளீன் பண்ணிவிட்டா தண்ணி எல்லாத்துலேயும் வந்துடும் ஆ அரேஞ்ச் பண்ணுங்கள் மேம் ஆ சிங்க்கு ஆ ட்ரைனேஜ் ப்ராப்ளம் கிடையாது மேம் ட்ரைனேஜ் அது சிங்க்கில் தண்ணி நல்லா தான் போகுது எனக்கு அந்த கொழா எல்லா கொழாயிலையுமே ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரியே இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா சார்ஜஸ் எதுவும் வேணுமா மேம் ஆ சரி சரிங்க மேம் கொடுத்துர்றேன் ஆ ஓகே ஆ சரிங்க எனக்கு இதை மட்டும் ஒரு டூ டேஸில் பார்த்துக் கொடுத்துருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் ம் ம் ஆ சரி மேம் ரெண்ட்டு ஆ கொடுத்தர்றேன் மேம் ம் ம் சரி மேம் ம் தேங்க்யூ